இப்போ நீச்சல் கற்றுக்கிறத்துக்கு இப்போ ஒரு பையன் பத்து வயதுப் பையன் நீச்சல் பழகுறான்னால் அவனுக்கு வந்து முருங்கைக் கட்டையை கட்டி முதுகில் கட்டி கயித்துல கட்டிட்டு அவனை நீச்சல் விடலாம் இல்லை கேன் கட்டி நல்லா டைட்டாக மூடி வச்சிக்கலான்னு அவனை அட்வைஸ் பண்ணி பத்திரமா போடா தண்ணி குடிச்சிடாத சோறு கொஞ்சமாக சாப்பிட்டு வான்னு சொல்லாம் வேறு அடுத்தது ட்யூபு சைக்கிள் ட்யூபு அதுலேயும் பண்ணலாம் உள்ளுக்கு பூந்துக்கிட்டு அதில் காற்று இருக்கும் காற்று தூக்கிட்டு வந்துடும் அதுலேயும் பிள்ளைங்க நீச்சம் அடித்து வந்துடும் சீலையை கட்டியும் பிள்ளைங்கள தூக்கிப் போட்டோம்ன்னால் இப்போ நீஞ்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் பயப்படும் அப்புறம் சரியாகப் போயிடும் பிள்ளைங்க நீச்சல் அடித்து ஒடியாந்துடும் நீச்சல் கற்றுக்கிறதுக்கும் நல்ல வழி தான் பிள்ளைங்க அப்புறம் பத்திரமா வாங்கன்னு சொல்லி குதிச்சோடன கொஞ்சம் கொஞ்சம் நாளாகி ஒரு ஒரு ரெண்டு நாள் நாலு நாள்னால் அப்போ கொஞ்சம் லேசாக கொஞ்சம் மேலே திட்டில் ஒரு குதின்னால் அப்புறம் அடுத்த ஒரு திட்டு அப்புறம் மேலே கேணியில் இந்த உயரம் இருந்து ஒரு வாரத்துக்குள்ளே தலை பிள்ளைங்க குதிச்சிடும் நல்லா நீச்சல் வர்றத்துக்கு ட்ரெய்னிங் கொடுத்துக்கலாம்